குட் மானிங் சார் சொல்லுங்கள் ஓகே சார் தம்பி எந்த டிப்பார்ட்மெண்ட் மேக்ஸ் டிப்பார்ட்மெண்டா ஓகே இந்த ம் சொல்லுங்கப்பா என்ன விஷயம் ஐடி கார்டு மிஸ் பண்ணிட்டிங்களா நோப்பா அடுத்து ஆமாம் நெக்ஸ்ட் மந்த் எக்ஸாம் இருக்குது உங்களுக்கே தெரியுதுல்லே கொஞ்சம் பொறுப்பாக வைச்சுருந்திருக்கலாம்ல ஐடி கார்டை எக்ஸாம் டைமில் போய் இந்த மாதிரி தொலைச்சிருக்கீங்களே என்னாப்பா இப்போ வந்து சொல்கிறே மணிக்குள் ஐடி கார்டு எப்படி போட்டு கொடுப்பாங்க சரிப்பா வந்தின்னால் நாளைக்கு காலேஜ் வரியா ம் சரி நாளைக்கு காலையில் வந்தின்னா பண்ணிடலாம் உங்கள் டிப்பார்ட்மெண்டில் லெட்டர் எழுதி கொடுத்து உங்கள் ஹெச்சோடிகிட்ட சைன் வாங்கிக்கோ உங்கள் ஹெச்சோடி ப்ளஸ் உங்கள் கிளாஸ் இன்ச்சார்ஜ் அவங்க கிட்ட வந்து லெட்டர் எழுதி சிக்னேச்சர் வாங்கிகிட்டு ஆபிஸ் ரூமில் வந்து ஒன் ஃபிஃப்டி ரூபிஸ் கொடுத்துருப்பா ஐடி கார்டுக்கு நியூ ஐடி கார்டுக்கு

ஏனால் உனக்கு மட்டும்தான ஐடி கார்டு இப்போ பிரிண்ட் போடுகிறாங்க ஸோ வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும் நீ கொடுத்தினா வந்து உனக்கு ஒன் வீக்கில் வந்து ஐடி கார்டு வந்து உனக்குத் திருப்பிக் கொடுத்துருவாங்க நம்ம அது வரலையும் கிளாஸ் அட்டண்ட் பண்ண முடியாது அதனால் நீ என்ன பண்ணுறே ஹெச்சோடிக்கிட்டையும் சிக்னேச்சர் வாங்கிக்கோ இது மாதிரி ஐடி கார்டு மிஸ் ஆயிடுச்சு ஏனால் நீ வாட்ச் மேன் ஐடி கார்டு இல்லாமல் உன்னை உள்ளே விட மாட்டார் அப்புறம் கிளாஸ் வந்து ஸ்டாஃப் விட மாட்டாங்க ஆனாலும் உங்கள் ஹெச்சோடிக்கிட்ட இது மாதிரி ஐடி கார்டு மிஸ் பண்ணிவிட்டேன் மேம் அப்படி ரிக்வஸ்ட் லெட்டர் வாங்கி அதை வந்து ஒரு ஒன் வீக்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கோ இந்த மாதிரியெல்லாம் தொலைக்காதிங்கப்பா எக்ஸாம் டைமில் வந்து இந்த மாதிரி பண்ணுனிங்கனால் லாஸ்ட் மினிட்டில் எப்படி இது மாதிரி ஹெல்ப் பண்ணுறது கொஞ்சம் பொறுப்பாக வைச்சுக்குங்க சரிங்களா நாளைக்கே வந்து கொடுத்துடுங்க அப்போத்தான் சீக்கிரமாக ஐடி கார்டு வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி தருவாங்க

பரவாயில்லைப்பா